பதினைஞ்சு அஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ப பன்னெண்டு பன்னெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பதினா பத்து ஆயிரத்தி பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது